இப்போது தமிழ் மொழின்னு பார்த்திங்கன்னா தமிழ் தான் வந்து நம்ம கலாச்சாரத்தோட அடையாளமாகவே திகழுது இப்போ வந்து பண்டைய காலத்துலேருந்து இப்போ உள்ள காலம் வரையும் தமிழுக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு உண்டு நம்ம தமிழ் மொழிக்கு தான் அதிகமாக நூல்கள்லாம் இயற்றப்பட்டிருக்காங்க மிகவும் பழமையான நூல்னாலும் நம்ம மொழியை தான் சொல்லலாம் தமிழ் மொழியை தான் சொல்லலாம் இப்போது ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையும் இருக்கிற ஒரு எந்த நூலை வேணுணா எடுத்துக்கோங்க அதில் வந்து பெண்புலவர்கள் வந்து கம்மியாக இருப்பாங்க ஆனால் நம்ம தமிழ் மொழியில வந்து பெண் புலவர்களும் அதிகம் இப்போ கிபி கிமு அதுமாரிலாம் எடுத்துகிட்டோம்னால் அப்பைலேருந்தே வந்து நான் பெண் புலவர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க நம்ம தமிழ் மொழியில ஏன்னா வந்து அதியமான் காலத்தில் ஔவையார் பண்டைய காலத்தில் தமிழ் புலவர்கள் வந்து சைவ சமயத்திலையும் சரி வைணவ சமயத்திலையும் சரி கடவுளை பற்றி புகழ்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இப்போ என்ன தமிழ் நூல்கள் வந்து இயற்றியிருக்காங்க இது வந்து ஒரு மறக்க முடியாமல் உண்மையாக கூட வச்சிக்கலாம் ஆனால் வந்து இப்போ இருக்கிற நம்ம காலத்தில் வந்து தமிழ் மொழிகள்லையும் மற்ற நாடுகள்லையும் கலாச்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம தான் வந்து என்னா ஒரு வந்தாரை வாழ வைக்கும் ஒரு நாடுனா தமிழ் சொல்லலாம் இப்போ ஒரு நார்மலாக இப்போ என்னா ஒரு வீடே எடுத்துக்கிட்டோம்னால் திண்ணலாம் இருக்கும் அந்த திண்ணலாம் வந்து எதுக்குனா வந்து அது வீட்டை அழகுக்கு மட்டும் கிடையாது வெள்லேருந்து யாராவது களைப்பாக வந்து வர்றாங்கன்னா வந்து அது என்னா அமர்ந்துட்டு போகிறதுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு கலாச்சாரம் இதாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த திண்ணை எல்லாம் வச்சிருக்காங்க